நான் என்னோடய பையனுக்காக ஆன்லைனில் வந்து டிரெஸ்ஸு ஆடரு பண்ணியிருந்தேன் என் பையனுக்கு வந்து ஒரு செவன் டேஸ்ஸுக்கு அப்புறம் வந்து பர்த்து டே வருது அப்படிங்கிறதுனால நான் வந்து டுடே வந்து இன்றைகிட்ட வந்து ஒரு செவன் டேஸ்ஸாக ஒரு எயிட் டேஸ்ஸுக்கு முன்னாடியே வந்து நான் டிரெஸ்ஸு ஆடரு பண்ணியிருந்தேன் அந்த டிரெஸ்ஸு கலரு எப்படினா லைட் பிங்க்கும் அதில் ஐ லவ் மேம் அண்ட் டாட் அப்டினு சொல்லி போட்டிருந்தது அதை பார்த்ததும் எனக்கு சரி ஓகே இது நல்லாயிருக்கு அப்படினு சொல்லிகிட்டு இதை ஆடரு பண்ணிணேன் ஆடரு பண்ணி செவன் டேஸ் ஆச்சு என் பர்த் டேவும் செவன் டேஸ் வந்து இப்போ பையன் பர்த்து டேக்கே அவ்வளோ நாள் தான் இருந்தது அந்த பர்த் டே டேட்டே வந்துருச்சு அன்னிக்குன்னு பார்த்து ஸோ இன்றைக்கு டெலிவரி ஆகிடுச்சி அப்படிங்கிற ஒரு ஹேப்பிலேயே இருந்தேன் ஏன்னால் பர்த் டே அன்றைக்கு டெலிவரி ஆனதுனால் சரி ஓகே பையனுக்கு வேறு டிரெஸ் எடுக்க வேண்டாம் பர்த் டேவுக்கு இதை வைச்சுக்கலாம் அப்படினு சொல்லிட்டு அந்த டிரெஸ்ஸை ஓப்பன் பண்ணால் நான் ஆடரு பண்ண டிரெஸ்ஸே அது கிடையாது ஃபுல்லாகவே அது சேஞ்சாகவே இருந்தது நான் வந்து பிங்க்கும் பிளாக்கும் ஆடரு பண்ணியிருந்தேன் அந்த ஷர்ட்டில் வந்து ஐ லவ் மாம் அண்ட் டாட் அப்படினு எழுதிருந்தது நான் அதை ஓப்பன் பண்ணி பார்க்கும் போது நார்மல் நியூ டெய்லி யூஸ்ஸுக்கு போடுகிற பனியன் அந்த மாதிரி பேண்டீஸ் அந்த மாதிரி இருந்துச்சு அந்த நாப்க்கின் மாதிரியே இருந்துச்சு அந்த பேண்டீஸ் பார்த்திங்கன்னா அவனுக்கு நான் பேண்ட் ஆடர் பண்ணியிருந்தேன் எனக்கு இந்த மாதிரி வந்துருச்சுனு சொல்லிட்டு எனக்கு ரொம்ப கஷ்டமா வேறு போயிடுச்சு தம்பியோடய பர்த்து டே வேறு அன்னிக்கு ஸோ இன்னிக்கு வந்துடுச்சு அப்படினு சொல்லிவிட்டு நாங்கள் பர்த்து டேவுக்கு நாங்கள் வேறு டிரெஸ்ஸு கூட எடுக்கலை அந்த டைமில் வந்து எங்களுக்கு டெலிவரி ஆனதும் த்ரீ யோ கிளாக் ஆகிடுச்சு நாங்கள் ஃபோர் ஓ கிளாக் கிட்டே வந்து ரெடி பண்ணி வைச்சுருந்தோம் பர்த் டேவுக்காக ஸோ ரொம்ப நெகடிவ்வாக போயிடுச்சு அதனால நாங்கள் திரும்ப அதுக்கப்புறம் போய் கடைக்கு போய் வேறு டிரெஸ்ஸு எடுத்துகிட்டு வந்து அதுக்கப்புறமா போட்டு நாங்கள் பர்த்து டேவை செலிபிரேட் பண்ணிணோம் அதை வந்து ஆன்லைனில் வந்து இப்படி மோசமாக வந்து டெலிவரி பண்ணுறாங்க நம்ம கொடுத்தது இல்லாமல் வேறு ஒன்றை வந்து நமக்கு டெலிவரி பண்ணும் போது நமக்கு ரொம்ப நெகடிவ்வாக போய்விடுது